இப்போ வந்து பார்த்தீங்கனா மனநலம் மற்றும் நல்வாழ்வு பற்றிய விழிப்புணர்வுனா வந்துட்டு அதுக்கு விளையாட்டுத்துறனால என்ன நடத்த முடியும்னா இப்போ மாரத்தான் தான் வந்துட்டு காமனாக இருக்குது எல்லா நடத்துவாங்க அது எதுனாலனா இப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ரன்னிங் ஓடுறதுனா பாஸ்டாக ஓடுறனால ஒவ்வொருத்தங்களுக்கு மூச்சு ஏன்னால் ஹார்ட்பீட்டில் கொஞ்ச இதாவது சொல்லிட்டு வந்துட்டு அதை மாதிரி பண்ணாமல் ஸ்லோ ரேசிங் மாதிரி தான் மாரத்தான் அது வந்துட்டு மாரத்தான்ங்கிறது பொறுமையாக ஓடுறதான் அதெலாம் வந்துட்டு எல்லாத்துக்குமே அது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படினு வந்துட்டு அதனால் வந்துட்டு இப்போ சுற்றுச்சூழல் அது எல்லாமே நீட்டாகவும் இருக்கும் அப்புறம் கேன்சர் பேஷன்ட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு அது பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ஏன்னால் ஸ்லோவாக போயிட்டு ஒரு ஃப்ரீடமாகவும் இருக்கும் காலையில் ஒரு ரன்னிங் போனது மாதிரி ஜாக்கிங் அந்த மாரிலாம் வந்துட்டு இதாகவும் இருக்கும் அப்படி விழிப்புணர்வாகவும் இருக்கும் விழிப்புணர்வும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு எந்த நோய் இருந்தாலுமே வந்துட்டு மாரத்தான்லான் ஓடிட்டு வந்தால்தான் அதே வந்துட்டு அப்புறம் வந்துட்டு ஒருநாள் போட்டிக்காக ஓடுறது இல்லாமல் அவங்க டெ ரெகுலராகவே வந்துட்டு மார்னிங் வந்துட்டு ஜாக்கிங் போகிறது வாக்கிங் போகிறது அந்த மாரிலாம் இருந்துக்குவாங்க அப்புறம் அவங்க டெய்லியுமே அதே கடைபிடிக்கின்ற மாதிரியே இருக்கும் அப்புறம் மேக்ஸிமம் வேறு இடத்தில் வந்துட்ட மாரத்தான் எங்கே நடந்தாலோ இல்லைனா வந்துட்டு வேறு எங்கேயோ ரேஸ் அந்தமாதிரி ஏதாவது கூப்பிடாக்கூட வந்துட்டு மேக்ஸிமம் எல்லோருமே போவாங்க